நான் எப்போவுமே பார்த்தம்னாக்கா கடையில் கிருஷ்ணகிரியில் தான் வந்து எந்த ஒரு புடவையா இருக்கட்டும் மளிகை சாமானமாக இருக்கட்டும் ஸ்டீல் சாமானுங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ஜு குக்கரு இந்த மாதிரி எல்லாம் கடையில் தான் வாங்குவோம் ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் மாப்ளை வந்து ஆன்லைனில் புக் பண்ணு ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படினு சொல்லிட்டு சொன்னார் திடீர்னு பார்த்தோம்னா எங்கள் பெண்ணுக்கு வந்து ஒரு சுடிதார் வேணும் அப்படினு சொல்லிவிட்டு ஆன்லைனில் புக் பண்ணிகிட்ருந்தேன் புக் பண்ணிட்டு சுடிதார் வந்தது சுடிதார் வந்து இங்கே கொடுக்கும் போது பார்த்திங்கன்னாக்கா நீங்களெலாம் பிரிக்கக்கூடாது காசை கட்டிவிட்டு பின்னாடி தான் நீங்கள் பிரிக்கணும் அப்படின்டாங்க காசை கட்டி உடனே நீங்கள் பிரித்து பாருன்ட்டு போயிட்டார் பிரித்து பாத்தோடன உள்ளே டேமேஜ் ஆயிடுச்சு டேமேஜ் ஆனதும் மறுபடியும் அவர் ஃபோன் நம்பருக்கு போட்டு அவருக்கு எடுத்து எல்லா விஷயமும் சொன்ன பின்னாடி அவர் மறுபடியும் ரிட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சு சரி போயிட்டு ரிட்டன்னாகி மறுபடியும் வந்து வரதுக்குள்ளெ ஒரு பதினஞ்சி இருபது நாள் ஆயிடுச்சு அதே டைமில் தான் சரி இதை தான் இப்படி ஆயிட்டுருக்குமோ அப்படினு சொல்லிட்டு நான் வாட்ச்சு ஒன்று ஆடரு பண்ணிணேன் அதே மாதிரி தான் ஆன்லைனில் அந்த வாட்ச்சு பார்த்திங்கனாக்க நாம் ஆட்ரு பண்ணிணது ஒன்று இங்கே வந்த பீசு தனியாக ஆயிடுச்சு இங்கே வந்தோடன இது தாங்க இந்த காசுக்குன்ற மாதிரி அதனால ஆன்லைனில் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி இது பண்றதெல்லாம் நிறைய இருக்குது அதனால அதில் எடுக்கிறது என்னை பொறுத்த வரையும் தப்புனு நினைக்கிறேன் ஏதா இருந்தாலும் துணி எடுக்குணுனாலும் கிருஷ்ணகிரியில் போனோம்னால் சங்கம் சில்க்ஸோ அனுராதா கிருஷ்ணா இது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது அங்கே வாங்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து கிருஷ்ணகிரியில் எல்லா இடத்துலையும் நேரடியாக பார்த்துக்கலாம் டேமேஜ் இருக்கா இல்லையா நம்பளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா பொருளை பார்த்து நாம் இங்கே ஏதா இருந்தாலும் நல்ல பொருளை பார்த்து தேர்ந்தெடுக்கலாம் இது இல்லைனா அது அது இல்லைனா இது இந்த கடை இல்லைனா இன்னொரு கடை இன்னொரு கடை இல்லைனா இன்னொரு கடை ஆன்லைனில் போட்டோம்னால் அவன் கொடுக்குறத தான் நம்ம வாங்கியாகணும் அதனால வந்து நம்ம நேரில் போய் இங்கே கிருஷ்ணகிரியில் பக்கம் இருக்கக் கூடிய டவுனில் வாங்கிக்கிறதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது ஆன்லைன்லெலாம் அந்தளவுக்கு ஒன்றும் குவாலிட்டி இல்லைங்கையா